எங்க கிராமத்திலலாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது கவர்மெண்ட் குடுக்கற எல்லா சலுகைகளும் இங்கே வந்து சேருது ஆனால் கரெக்டான டைம்க்கு வந்து சேர மாட்டேங்குது ட்ரீட்மெண்ட்வைஸ் ஒன்றும் சொல்ல முடியாது அது நல்லாயிருக்கு ஆனால் சலுகைகள் எதுவுமே கரெக்ட்டான டைமுக்கு வந்து சேரவே மாட்டேங்குது இப்போது ப்ரெக்னென்ட்டா இருக்கிறவங்களுக்கு என்னலாம் கிஃப்ட் கொடுக்றாங்களோ அதெலாம் கரெக்ட்டான டைமுக்கு வரது கிடையாது அது மாதிரி என்னனால் ட்ரீட்மெண்ட் பேஸ் பண்ணிதான் ஹாஸ்பிட்டல்கே போகிறாங்க அது ஓகே ஆனால் இப்போது ஹாஸ்பிட்டலெலாம் அட்மிட் பண்ணும்போது பேஷண்ட்டை அங்கே தங்குற மாதிரி இருக்கும் பேஷண்ட்டோடு இருக்கிறவங்க இன்னொருத்தவங்கள் அட்டெண்ட்டர் யாராச்சும் தங்குவாங்க அப்படி இருக்கிறப்போ ரெஸ்ட்ரூமெல்லாம் கிளீனாக இருந்தால்தான அங்கே விரும்பி அவங்க போவாங்க ஓகே இங்கே நம்ம முகம் சுளிக்காமல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவங்க அப்படிதான போவாங்க பணம் இல்லாமல்தான் போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை தேடி போறாங்க இப்போது ட்ரீட்மெண்ட் பொருத்த வரைக்கும் எல்லா இடத்லியும் பணம் சம்பாதிக்க விஷயமாக மாறிடுச்சு அந்தளவுக்கு பணம் இல்லாதவங்கள்தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை தேடி போகிறாங்க அங்கே போனால் ட்ரீட்மெண்ட் என்னவோ ஃப்ரீதான் ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு கரெக்ட்டாக கிடைக்கிறதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அது மாதிரி கிளீனாக இருக்க மாட்டேங்கிது ஹாஸ்பிட்டல் சும்மா ரெஸ்ட்ரூம் சுத்த மோசம் அதெலாம் வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணுவாங்களா இல்ல மன்த்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணுவாங்களானே தெரியல அந்தளவுக்கு மோசமாக இருக்குது ஆல்ரெடி ஒடம்பு முடியாதவங்கதான் ஹாஸ்பிடல்க்கே போகிறாங்க இந்த ரெஸ்ட்ரூமெல்லாம் யூஸ் பண்ணிணாங்கனா அவங்களுக்கு இன்னும் ஏதாவுது கிருமிகளாம் அவங்கள அட்டாக் பண்ணி இன்னும் அதே ஹாஸ்ப்பிட்டலில் இருக்கிற மாதிரிதான் வைச்சுக்குவாங்க போலிருக்கு அந்தளவுக்குதான் க்ளென்ளினஸ்ஸு இருக்குது அதுக்கப்புறோம் பார்த்தா ஹாஸ்பிட்டலுமே எப்பவுமே அதை கிளீனாகவே வச்சுக்கணும் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு இடோம் அது வந்து அந்த மாதிரி இல்லை நிறைய பேர் வந்து போகிற இடோம் அழுக்காகிட்டேதான் இருக்கும் அதை துடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் ஆனால் அது இருக்க மாட்டேங்கிது இதுக்காகவாச்சும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை தேடி எல்லாருமே போகிறாங்க